க கடலில் போனால் ஜாலியாக இருக்கும் குளிக்கிறதுக்கு நல்லா விஸ்தாரமாக நல்லா ஆடலாம் அலை வரும்போது வெளியே வரலாம் அலை நின்று போனோடன உள்ள போகலாம் நல்ல ஜாலியாக இருக்கும் நல்ல அருமையாகவும் இருக்கும் ஞாயிறு ஞாயித்துக்கெழம லீவில் போனால் நல்லா குளிக்கலாம் கடலில் சும்மிங்கு ஃபுல்லு போனாக்க அவ்வளோவா நமக்கு அது இண்ட்ரஸ்ட் வராது நம்ம ஏன்னால் இப்போ வே வில்லேஜில் குளித்துட்டு நம்ம டவுனில் போய் குளிக்கிறதுக்கு நமக்கு இண்ட்ரஸ்ட் வராது அது டவுனில் இருக்கிறவங்களுக்கு ஜாலியாக இருக்கும் நமக்கு அங்கே கடை சரி வாரது நம்ம குளத்துல ஏரியில் குளிச்சோம்னால் ஜாலியாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் எந்தவொரு கஷ்டமும் கிடையாது நல்லா ஒரு ரெண்டுமணி நேரம் கூட ஆடலாம் எந்த ஒரு இதுவும் இங்கே கஷ்டமும் கிடையாது நல்லா ஜாலியாக இருக்கும் நல்லா வெய்யல் காலத்துக்கு ரெண்டுதரம் மூணு தரம் கூட போய் குளிக்கலாம் ஜாலியாக இருக்கும் ஒரு பத்து இருபது பேர் குளிச்சோம்னால் கடலில் கூட நல்லா ஜாலியாக தெம்பாக பேசிக்கின்னு நல்லா சிரித்துக்கின்னு விளாடிக்கின்னு நல்லா அருமையாக இருக்கும் நம்ம நீச்சல் பா குளத்துல போனோம்னால் அது நமக்கு அவ்வளோவா இண்ட்ரஸ்ட்டாக ஆடுறத்துக்கு இண்ட்ரஸ்ட் வராது அது டவுனில் இருக்கிறவனுக்கு ஜாலியாக இருக்கும் நம்மள மாதிரி வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகாது அது ஓடியாடி நம்ம நல்லா அகலமாக விஸ்தாரமாக ஆடிவிட்டு பெறகு ஆட்டு அங்கே போனோம்னால் நமக்கு அது அங்கேயும் தெம்பாகதான் இருக்கும் இருந்தாலும் அவ்வளோ நேரம் அங்கே ஆட முடியாது சிலருக்குப் பிடிக்கும் சிலருக்குப் பிடிக்காது நம்மள்லாம் வந்து இங்கே குளத்துல ஏரியில் குளித்துட்டு நம்ம அங்கே சும்மிங் ஃபூலில் போய் குளிக்க நமக்கு செட் ஆகாது கடலில் குளிக்கலாம் அங்கே நல்லா ஃப்ரீயாக நல்லா எம்மாம்பேர் வேணாலும் குளிக்கலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் எந்தவொரு கஷ்டமும் கிடையாது தெம்புதான் தெம்பாகதான் இருக்கும் கடலில் குளித்தோம்னா குளத்து குளத்துலையும் நல்லா குளிக்கலாம் குளத்துல நல்லா குளித்துட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் உடம்பு நல்லா சில்லுன்னு வெய்யல் காலத்துக்கு நாலுதரம் அஞ்சுதரம் கூட போய் பத்துப்பேர் பயஞ்சு பேர் இப்போ போய் கு குளிச்சின் குளிக்கலாம் எந்தவொரு இதுவும் கிடையாது நம்ம கடலுக்கு அப்பப்போ போக முடியாது எப்போயோ மாசத்தில் ஒருதரம் வருஷத்தில் ஒருதரம் போவோம் நம்ம ஏரியாவுலனால் அங்கே ஏரி குளம் குணறு இதெல்லாம் நல்லா அருமையாக இருக்கும் குளிக்கலாம் ஒரு இப்போ சித்திரை வைகாசியில் லீவில் போனால் பத்து டெய்லியும் குளிக்கிறோம் காலையில் போனாலும் குளிப்போம் மதியானம் போனாலும் குளிப்போம் மூணு வேலையும் குளித்துன்னேதான் இருப்போம் பத்து பேர் பயஞ்சு பேர் குளித்துன்னு தான் இருப்போம் நாங்கள் படிக்கும் போதெலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது நல்லா அருமையாக தெம்பாக இருக்கும் எல்லாம் விளையாட்டும் எல்லாம் ஜாலியாக இருக்கும் அது ஒரு பொழுதுபோக்கா ஆகிடும் எங்களுக்கு மற்றபடி அங்கே வீட்ல வெறுப்பாக வெயில் அனல் தாங்காது அப்படி போய் ஜாலியாக குளித்துட்டு ஜாலியாக வருவோம் நல்லா சந்தோஷமா எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும்